ஹலோ சொல்லுங்க

ஆ எஸ் மேம் சொல்லுங்க

ஓகே மேம் ஷிசூர் இப்போது நம்மள்கிட்ட வந்து நிறையா வகையான டிஷ் வாஷரிருக்கு உங்களோட இதுக்கு தேவையான எப்பன்னா பிரைஸ் லிமிட்டுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் டிஷ் வாஷர் எடுத்துக்கலாம் இப்போது நம்ம டிஷ் வாஷரில் வந்து என்னென்ன இருக்குது அப்பன்னா சேன்டைஷ் ஆப்ஷன் ஒன்று இருக்குது ஹார்டு ஃபுட் டிஸ்பென்சர் அப்படின் சொல்லிட்டு ஒன்று இருக்குது அப்புறம் கொயட் ஆப்ரேஷன் அப்படின் சொல்லிட்டு ஒன்று இருக்குது இப்போது ஹாட் வாட்டர் வெச்சு ஆ ஓகே மேம் இப்போ சான்டை சேன்டைஸ் ஆப்ஷன் அப்பன்னா இப்போ நம்ம டிஷ் வாஷரில் வந்து எந்த ஒரு கா எப்படி சொல்வது கிருமிகளுமே இல்லாமல் ஃபுல்லாக கிளீன் பண்ணுற சேன்டைஸ் பண்ணி நமக்கு இது பண்ணுறது இப்போ ஹார்டு டிஷ் வாஷர் அப்பன்னா இப்போ நம்ம சட்டியெலாம் வந்து ரொம்ப தீப்பிடிச்சு கருகி அந்த மாதிரி அடிப்பிடிச்சிருக்குன்னு சொல்வாங்கள்லே அந்த மாதிரி வந்து ஹார்டாக இருக்கிற ஹார்டு ஃபுட் டிஷ் வாஷர் அந்த மாதிரி இருக்கிற வந்து பாத்திரம் அப்படிலாம் அதை கழுவுகிற அதை வந்து நல்லா சுத்தமாக கழுவுகிறதுக்கான ஃபீச்சர்ஸ் ஒன்று இருக்குது அப்புறம் வந்து கொயட் ஆப்ரேஷன் எந்த ஒரு ஒரு சின்ன டேர்ட் கூட இல்லாமல் நமக்கு கிளீன் பண்ணிக் கொடுக்கற மாதிரி ஆ ஆப்ஷன்களெலாம் இருக்குது மேம் இப்போது வந்து நம்மகிட்ட வந்து சின்ன சைஸு பெரிய சைஸாக அந்த மாதிரி அப்படின்னா இப்போது உங்களுக்கு வந்து ஒரு பதிமூணு ஸ்பேஸு பதிமூணு ஸ்பேஸ் உள்ள மாதிரி பதினாலு ஸ்பேஸ் உள்ள மாதிரி பதினைஞ்சி ஸ்பேஸ் உள்ள மாதிரி இந்த மாதிரி நம்மக்கிட்டே இருக்குது ஒவ்வொரு வகை ஒவ்வொரு பிராண்ட்டுலேயும் ஒவ்வொரு டிஃப்ரெண்டான பிரைஸ்சில் நம்மக்கிட்டே இருக்குது இப்போது நம்ம வந்து இண்டியனில் எப்படி யூஸ் பண்ணுவோம் இல்லை வே வேறு கன்ட்ரி இப்போ நீங்கள் இந்தியாவில் இருக்கீங்க அப்பன்னா நம்ம வந்து எஃபெக்ட் ஆனால் மேன்வல் ஏன்னால் நம்ம எல்லாமே வீட்டில் மேனுவலாக தான் இது பண்ணுவோம் இப்போ எல் மோஸ்ட்லிஸ் யாரும் வந்து இப்போ தான் ஸ்டார்ட் ஆகுது நம்ம டிஷ் வாஷர் யூஸ் பண்ணுறது இப்போ நாங்கள் எப்படி நீங்கள் வந்து யூஸ் பண்ணணும் அப்படின்னும் நாங்கள் டெமோவும் காமிச்சிருவோம் காமித்து நாங்கள் உங்களுக்கு ஹோம் டெலிவரி கொடுத்து நாங்களே ஜென்ரேட் பண்ணி கொடுத்துருவோம் இப்போ நீங்கள் இ இப்போ நம்மள்கிட்ட வந்து ஸ்டார்டிங் பிரைஸ் வந்து தேர்ட்டிலிருந்து ஸ்டார்ட் ஆகுது மேம் தேர்ட்டிலிருந்து ஸ்டார்ட் ஆகுது இப்போ நம்ம வந்து அதில் என்னா சொன்னேன்னா இப்போ பதினாலு பதினாலு ஸ்பேஸ் இருக்கிற மாதிரி இருக்குது அப்பன்னா உங்கள் தேர்ட்டிலிருந்து ஸ்டார்ட் ஆகும் இன்னும் உங்களுக்கு வந்து நிறையா ஸ்பேஸ் வேணும் ஸ்பேஸ் வேணும் அப்பன்னா நான் உங்களுக்கு அதிலருந்து இன்கிரீஸ் ஆகும் என்ன மேம் என்ன மேம் அ புரியல மேம் முப்பது தேர்ட்டி தேர்ட்டி தேர்ட்டி ஓகே தேர்ட்டி தேர்ட்டி ஃபைவ் சம் அந்த மாதிரி இருக்குது ஆ ஆ பண்ணிக்கலாம் மேம் இப்போ நீங்கள் இஎம்ஐ பண்ணிக்கிறிங்க அப்படின்னா இப்போ ஸ்டார்டிங் இனிஷியல் அமௌண்ட் வந்து எப்படியும் ஃபைவ் டூ செவன்குள்ளே நீங்கள் இனிஷியல் பே பண்ணுற மாரிருக்கும் ஒன் இயரில் நீங்கள் வந்து இஎம்ஐ கம்ப்ளீட் பண்ணிக்கிற மாரிருக்கும் மேம் ஒன் இயர் இல்லை ஓ ஒன் பாயிண்ட் ஃபைவ் இயரில் வந்து நீங்கள் இஎம்ஐ கம்ப்ளீட் பண்ணிக்கலாம் ஏன்னால் வந்து நீங்கள் நிறையா அமௌண்ட்டில் எடுக்க போகிறதில்ல ஒரு தேர்ட்டி தேர்ட்டி ஃபைவ் அந்த சம்ஸ்சில் தான நமக்கு வந்து டிஷ் வாஷர் வருது அப்படின்றனால நீங்கள் வந்து ஒன் இயரில் ஒன் பாயிண்ட் ஃபைவ் இயரில் வந்து நீங்கள் வந்து நீங்கள் வந்து இஎம்ஐ வந்து யூஸ் பண்ணிக்கிற மாரிருக்கும் ஆமாம் ஆமாம் மேம் ஆமாம் நீங்கள் வந்து எங்கள்கிட்ட வந்து நேரில் வந்திங்க அப்படின்னா ஃபாமிங் இருக்குது இல்லை நீங்கள் ஆன்லைனிலே ஆர்டர் பண்ணுறதா இருந்தாலும் பண்ணிக்கலாம் நம்ம அந்த டீட்டெயில்ஸை வந்து நம்ம கேதர் பண்ணி நாங்கள் அவங்களுக்கு இஎம்ஐ எப்படி தேவைப்படுதோ அப்படி போட்டு கொடுத்துருவோம் மேம் எப்படி மேம் ஆமாம் மேம் நாங்கள் ஆன்லேயே ப்ரிப்பேர் உங்களோட டீட்டெயில்ஸு பேங்க் டீட்டெயில்ஸ் எல்லாமே வாங்கிக்குவோம் வாங்கிட்டு உங்களுக்கு இஎம்ஐ நாங்கள் பண்ணிக் கொடுத்துட்டு நீங்கள் இன்ஷியல் அமௌண்ட் மட்டும் எங்களுக்கு டிரான்ஸ்ஃபர் பண்ணுற மாரிருக்கும் நீங்கள் டிரான்ஸ்ஃபர் பண்ணிட்டிங்க அப்படின்னா நாங்கள் வந்து ப்ராடக்ட் வந்து ஒன் ஆர் டூ டேஸ்சில் வந்து நான் உங்களுக்கு டெலிவரி பண்ணிடுவோம் ஆ மேம் ம் டெலிவரி சார்ஜஸ் வந்து ஃப்ரீ தான் மேம் டெலிவரி சார்ஜஸ் கிடையாது நாங்களே எங்களோட கம்பெனிலருந்தே வந்து உங்களுக்கு வந்து இன்ஷிலேஷன் பண்ணிக் கொடுத்துட்டு வந்துடுவாங்க எப்படி பண்ணணும் அப்படின் சொல்லி இன்ஸ்டரக்ஷன் பண்ணிக் கொடுத்துட்டு டெமோ கொடுத்துட்டு வந்துடுவாங்க ஆஃப்டர் ஒன் இயர் வந்து உங்களுக்கு எதுவும் ஃபால்ட் அப்படி வந்துச்சு அப்படின்னாலுமே நம்ம கம்பெனிலருந்தே உங்களுக்கு வந்து உங்களுக்கு சரி பண்ணி கொடுத்துருவாங்க மேம்

ஓகே ஓகே ஓகே மேம் தேங்க்யூ மேம் ஆ